திருவாரூர் டிஸ்ட்ரிக்ல உள்ள கல்வி நிறுவனங்கள்னு பார்த்தோம்னா சுவாமி தயானந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் காலேஜ் அந்த காலேஜ் கேம்பஸில் இப்போ காலேஜும் இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் காலேஜ் இருக்கு தென் பக்கத்துலையே ஸ்கூலும் இருக்கு எல்கேஜி அட்மிஷன் போட்டோன்னா ட்வெல்த் வரைக்கும் அந்த ஸ்கூலில் முடிச்சுக்கலாம் அப்படியே பக்கத்து கேம்பஸில் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் காலேஜ் இருக்கு அந்த காலேஜில் காலேஜ் ஸ்கூல் ரெண்டுமே வச்சுருக்காங்க அந்த காலேஜில் நல்ல எஜிக்கேஷன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டூடண்ட்ஸ் பக்கத்தில் ஃபுல்லாகவே கிராமங்கள் தான் அதிகமாக இருக்கு பஸ் போகாத அளவுக்கு இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கனாலும் பஸ்ஸே போகாது தான் இங்கேர்ந்து அங்கே போகணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டம்லாம் பட வேண்டாம் காலேஜ் பஸ்ஸுமே வருது உள்ள காலேஜ் பஸ் வருது அதில் போயிடலாம் அதற்கப்றம் இன்னொரு அட்வாண்டேஜான ஒரு விஷயம் என்னன்னா அந்த கேம்பஸ்லையே பக்கத்தில் விப்ரோ கம்பெனியும் அங்கே ரன் ஆயிட்டுருக்கு பிபிஓ கம்பெனி ஒன்று ரன் ஆயிட்டுருக்கு அதில் ஜாப் கிடச்சா அதுல ப்ளேஸ் ஆயிவிட்டாங்கன்னா அது கம்பெனி நேமும் பெருசு தான் விப்ரோ கம்பெனி அது இங்கேர்ருந்து வெளியில சென்னை அது மாரி விப்ரோவோட அதர் பிரான்சில் கூட இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு அங்கே போயிவிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்புறோம் கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கப்புறோம் மறுபடியும் இங்கேயே கூட வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்புறோம் சங்க ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் ஹையர் செகேண்ட்ரி ஸ்கூல் வந்து அதோட வேன் ஃபெசிலிட்டிஸை சொல்லுறத்துக்கு எப்படி சொல்லுறது எல் பக்கத்தில் உள்ள எல்லா கிராமத்துக்குமே வேன் போகுது அங்கே கோச்சிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஸ்கூலில் எப்படியுமே ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டோட அந்த பக்கத்துல தான் அந்த மார்க்கே இருக்கும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு மார்க்கும் ஸ்டேட் ஃபஸ்ட்டோட மார்க்கும் ஒரே லெவலில் தான் இருக்கும் கோச்சிங் சூப்பராக இருக்கும் அங்கேர்ந்து வெளியில வர பசங்களோட ஃபியூச்சர் எல்லாமுமே நல்லாருக்கும் ஏன்னா அங்கே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாகவும் இருப்பாங்க எல்லாமே அவங்களோட அந்த ஸ்டூடண்ட்ஸோட பிஹேவியரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்புறோம் ஆரூரான் பால்டெக்னிக் காலேஜ் பெருசாக இங்கே காலேஜெல்லாம் இல்லாதப்போ இப்போ பிஇ அந்த லெவல்லலாம் படிக்கமுடியாத பசங்களாம் தேடிப்போகறது பால்டெக்னிக் அந்த படிப்புக்காக தான் அந்த காலேஜ் வந்து பால்டெக்னிக்காக மட்டுமே அந்த காலேஜ் வச்சுருக்காங்க இந்த காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் இந்த ஏரியா பக்கம்லாம் அதிகமாக கிராமம் தான் இருக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாகதான் இருக்கும் அதனால் மேக்சிமம் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துலையுமே பஸ் ஃபெசிலிட்டிஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அது மாரி ஸ்டூடண்ட்டை சேர்க்குற பேரண்ட்ஸும் வந்துவிட்டு பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருந்துதுன்னா எங்கேருக்கோ அங்கே தான் கொண்டு போய் பசங்களை படிக்க வைக்க விரும்புவாங்க ஏன்னா போயிவிட்டு வரது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேஃப்பாகவும் போயிட்டு வரணும் இதுவே காலேஜ் பஸ் அப்படின்னா ரொம்ப சேஃப்பாக இருக்கும் பசங்களும் வெளியில எங்கேயும் போயிவிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க பால்டெக்னிக் காலேஜ் அப்படின்னா பெஸ்ட்டு எங்கள் ஏரியாவில அந்த ஆரூரான் பால்டெக்னிக் காலேஜ் தான்